ஆ சொல்லுயா ஓகேயா சரியா பண்ணிக்கலாம் இன்வெட்ரு என்னயா ஒரு மூன்றுரூவா வரும்யா அதுக்கு பேசாமல் நம்ம சோலார் போட்டுருலாமையா வீட்டில் ஏன் தம்பி சோலார் நல்லா பெஸ்ட்டாக இருக்குமேயா இன்வெட்ரு வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் வந்து முன்னே பின்னே தான்யா கூட்டி கொடுக்கும் இப்போ நம்ம சோலார் பார்த்திங்கன்னா பேட்ரி வச்சோம்ன்னால் எப்பவுமே ஒரே டைமில் வந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லையா அருமையாக வரும் இப்போ வந்து இப்போ என்னையா ஒரு அஞ்சு ரூபா வரும்யா என்னையா அப்புறம் சோலார் மாட்டும்போது அப்புறம் முன்னே பின்னே தான்யா வரும் நீ ஓகேன்னு சொல் அதை வாங்கிட்டு வந்து தகடு எல்லாமே நான் ரெடி பண்ணி உனக்கு மாட்டி தர்றது என் பொறுப்பு கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படியும் சொல்லலாம் எப்பிடின்னா சாம்சங் இருக்குது அப்புறம் வந்து ஹச்சிஎல் இருக்குது ஆ சரிய்யா ஆள் கூலியெலாம் தேவையில்ல தம்பி இப்போ பார்த்திங்க இப்போ பார்த்திங்கன்னு வைச்சுக்க நம்ம வந்து தகடு வாங்கிறோம் இன்வெட்ரு இன்வெட்ரு ஒரு போர்டு இதை வாங்கி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுதான் நம்ம ஒரு ஒர்க்காக எடுத்துக்க போகிறோம் அதில் மாட்டின பின்னாடி பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த இது இருக்கும் நம்ம அந்த பேட்ரி பேட்ரியோடய கனெக்டிங் பண்ணும்போது கேபிள் இருக்குது அந்த கேபிள் தான் கொஞ்சம் முன்னே பின்னே வரும் ஏன்னால் அதுக்கு வந்து ஹை க்வாலிட்டியாக போடணும் ஆ சரிய்யா தம்பி அதை நான் மாட்டியே கனெக்ஷன் பண்ணிக் கொடுத்துட்டு போகிறேன்யா நீ ஏன் வருத்தப்படுற அது அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா தம்பி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே லைட் எல்லா லைட்டையும் எரிய வைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும் அவ்வளோதான் அது அப்படியே ஓகே ஆகிடும்யா நீ சொன்ன மாதிரியே பண்ணித்தரேன் நான் சரி நீ சொல் நான் பண்ணித்தரேன் ஓகேவா ஆ சரிய்யா சரி ஆ சரிய்யா சரி பாய் ஆ சரிய்யா